வணக்கம் சார் பிஎஸ்என்எல் ஆஃபீஸுங்களா என் பேர் அபிஷேக் நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு இன்டர்நெட் சேவை தேவைப்படுது ஸோ அதனால நான் வந்து பிஎஸ்என்எல்லை சூஸ் பண்ணியிருக்கேன் நான் ஆன்லைனில் நிறைய ரிசேர்ச் பண்ணேன் எந்த ப்ராட்பேண்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எது நல்லா இருக்கும் எது நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து வேகமாக கிடைக்கும் எது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் செக் பண்ணேன் அப்போ நிறைய இன்டர்நெட் ப்ராண்ட்ஸ் வந்தது இருந்தாலும் எங்களுக்கு எனக்கு வந்து பர்டிகுலராக உங்களோடய உங்களோடய சேவை வந்து ரொம்ப பிடிச்சிருந்துது உங்களோடய கம்பெனி ஆல்ஓவரு எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாகவும் இருக்குது வேர்ல்டில் இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது ஸோ அதனால வா பிஎஸ்என்எல்லை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா நான் சரி நான் தனியாக ரிசேர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இதில் நல் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது எனக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது இன்டர்நெட் ஸ்பீடும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கா அப்படி நான் சரி செக் பண்ணி பார்த்தேன் ஸோ எனக்கு பிஎஸ்என்எல் இ நெட்ஒர்க் சேவை வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் சொன்னிங்கனா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ நான் அர்ஜெண்ட்டாக வெளியூர் போகிறேன் ஸோ ஏ இப்போ வீட்டில் நான் அதை கனெக்ஷன் பண்ணி விட்டு போனால் எனக்கு வீட்டில் இருக்கறவுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இதுக்கு நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கனா நான் டக்குனு பண்ணிடுவேன் இல்லை நேரில் வரணும் அப்டின்னு சொன்னாலும் ஓகே நேரில் வருவேன் இல்லை ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் பேமண்ட்ஸ் கூட நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்டின்னு சொன்னாலும் ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோடய ஃபோன் நம்பர்ணோனா நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ எயிட் செவன் எயிட் ஒன் இதுதான் என்னோடய மொபைல் நம்பர் உங்க பிஎஸ்என்எல்லில் ஒரு இன்டர்நெட் சேவையும் நம்ம பெறுறதுக்கு வேறு என்னென்ன டீட்டெயில்ஸுலாம் நீங்கள் எதிர்பார்க்கறிங்க சார் தெரிஞ்சிக்கலாமுங்களா ஓ ஆதார் கார்ட் வேணும்ங்களா பேன் கார்ட் வேணும்ங்களா ஒகே சார் ஓகே சார் என் ஆதார் கார்ட் நம்பரும் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க எயிட் த்ரீ நைன் ஃபைவ் த்ரீ நைன் டூ த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீ ஒன் சிக்ஸ் செவன் எயிட் நைன் என் ஆதார் கார்ட் நம்பர் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ காப்பியும் செண்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு என்னோடய பேன் கார்ட் நம்பரும் எ ஃபேன் கார்டையும் ஃபோட்டோ எடுத்து அன்ச்சிட்றேன் வேறு எதா டாக்குமெண்ட்ஸ் தேவையா எவ்வளோ சார்ஜெஸ் பண்ணுறீங்க மந்த்லிக்கும் இயருக்கு இயருக்கும் எவ்வளோ சார்ஜெஸ் பண்ணுறீங்க மேக்சிமம் எங்களுக்கு நீங்கள் மந்த்லிக்கு சொன்னிங்கனா எங்களுக்கு கொஞ்சம் பர்ஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஓகே ஆ பரவாயில்லயே இவ்வளோ கம்மியாக நீங்கள் சார்ஜெஸ் பண்ணுறீங்க டூ ஃபிஃப்டி தானா ஓகே ஓகே ஆமாம் நான் மற்ற இன்டர்நெட் ப்ராண்ட்ஸுல்லாம் நான் செக் பண்ணும்போது நீங்கள் கம்மி பண்ணி நீங்கள் சொல்கிற விலைய விட டூ எப்படியும் ரெண்டு மடங்கு அதிகமாக தான் அவங்க சொல்கிறாங்க பட் நீங்கள் ரொம்ப ஜென்யூனாக கம்மியாக சொல்லியிருக்கீங்க ஓகே சார் நான் அதனால் தான் உங்கள் ப்ராண்டை நம்பி நான் யூஸ் பண்ணுறேன் அப்போ இயருக்கு எவ்வளோ வரும் ஓகே ஓகே ஓ இயருக்கான கணக்கா இயரா நாங்கள் இயருக்கு நாங்கள் அமௌன்ட் பே பண்ணால் எங்களுக்கு இன்னும் கம்மியாவுன்னு சொல்றிங்களா ஓகே தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர் சம்திங்ஸ் அந்த மாரி வரும் ஓகே சார் இப்போ எங்களுக்கு எவ்வளோ நாங்கள் இன்னைக்கு அப்ளை பண்ணால் எங்களுக்கு எவ்வளோ நாளில் போட்டு தருவீங்க ஓகே ஓகே த்ரீ டேஸில் முடிஞ்சிடுங்களா ஓகே சார் ஓகே சார் ரொம்ப தேங்க்யூ சார் இதலாம் சாரு ப பிஎஸ்என்எல் நான் சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே எங்களுக்கு கஸ்டமர்ஸை எப்படி கவனிக்கணும்ன்ற ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்கிட்ட அதிகமாக இருக்குது சப்போஸ் எங்களுக்கு ஏ எதா மெதுவான ஒரு இணைய சேவையத்த வந்து எதிர் கொண்டாலும் டக்குனு எனக்கு அதை சால்வ் பண்ணுறதுக்கான டீம்ஸ் உங்ககிட்ட டெக்னிக்கல் ஸ்டீவ் டீம்ஸும் கஸ்டமர் சப்போர்ட் டீம்ஸும் உங்ககிட்ட இருக்கிறாங்க அதுனால தான் உங்களோட பிஎஸ்என்எல்லை நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய நான் ஆன்லைன் ரிசேர்ச் பண்ணேன் சார் என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோடய பிஎஸ்என்எல் தான் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய டாப்பாக ஒரு சக்சஸில் வந்து நிற்கப்போது மட்டும் நல்லா தெரியுது நீங்கள் இதை வந்து என்னோடய ஃபீட்பேக்காக கூட எடுத்துக்கலாம் ஓகே சார் நான் அமௌன்ட்டு உங்களுக்கு இன்றைக்கே பே பண்ணிடுறேன் எனக்கு எவ்வளோ சீக்கரம் உங்களால் க எனக்கு பிஎஸ்என்எல்லில் நீங்கள் கொடுக்க முடியுமோ அந்த சேவையை எனக்கு கொடுங்க நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன் நீங்கள் கொடுத்துட்டீங்கனா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க நிறைய எங்கள் சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க எல்லோருமே எங்களை பார்த்து பிஎஸ்என்எல் இதை கொடுக்கறாங்க உங்களுக்கு நான் உங்களுக்கு ரேட்டிங்ஸும் அதிகமாக வரும் உங்களுக்கு டிஆர்பியும் அதிகமாக போகும் நீங்கள் சீக்கிரமா வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம் ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் இந்த பக்கத்தில் நிறைய இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பிஎஸ்என்எல்லும் எங்களுக்கு வந்து எங்க எங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்க நிறைய பேர் யூஸ் பண்ண பிறகு தான் எங்களுக்கு தெரிய வந்தது நானும் அதை அதுக்கு பின்னால் இருந்து ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன் நிறைய விடியோஸ் பார்த்தேன் நிறைய பேர்ட்ட ரிசேர்ச் பண்ணேன் ஆனால் எல்லோருமே சொன்னது எல்லாமே பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க பிஎஸ்என்எல்லை பற்றி ஸோ உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை உங்களோடய உங்களோடய கஸ்டமர்ஸ் சப்போர்ட்டுக்கும் நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் அவங்களும் எந்த ஹெல்பாக இருந்தாலும் டக்குனு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் என்னோடய ஆதார் கார்டு உங்களுக்கு ஃபோட்டோ பண்ணிடுறேன் சார் பேன் கார்டும் ஃபோட்டோ அனுப்பினா அ நேரில்வரணும்னா கூட சொல்லுங்கள் இல்லைனா நான் வந்து ஆன்லைன்லேயே உங்களுக்கு பேமண்ட் பண்ணிடுறேன் எனக்கு த்ரீ டேஸுல போட்டு கொடுத்துருங்க எல்லா எந்த இஷ்யூவா இருந்தாலும் நான் அதுக்கப்பறம் நம்புறேன் இதுக்கு வந்து சர்வீஸுக்கு ஏதாவது சார்ஜெஸ் நீங்கள் எக்ஸ்டா பே வாங்குவீங்களா ஓ சர்வீஸுக்கெல்லாம் அதல்லாம் எதுவும் வாங்கலை ஓகே சூப்பர் சார் ஏன்னா மற்ற ப்ராண்ட்ஸுலாம் வந்துன்னு நீங்கள் இந்த சர்வீஸுக்கு தனியாக சார்ஜெஸ் வாங்குறாங்க அதுக்கு தனியாக செட் பண்ணுறதுக்கு தனியாக சார்ஜெஸ் வாங்குறாங்க அவங்க பண்ணி கொடுக்கறத்துக்கே ஒரு பத்து பதினைஞ்சி நாள் ஆகிடுது நீங்கள் த்ரீ டேஸில் பண்ணி கொடுக்கும்போதே தெரியுது உங்களோடய ஏ நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் உங்களோடய டெக்னிக்கல் டீம்ஸ்ஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வெச்சுருக்கீங்கன்ட்டு ஓகே சார் ஓகே சார் எனக்கு ரொம்ப பிஎஸ்என்எல் பிடிக்கும் சார் இந்த இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற விஷயம் தான் ஸோ எல்லோருமே நெட்ஒர்க் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த நெட்ஒர்க்கை எப்படி எஃபிஷியண்ட்டாக ஃபாஸ்ட்டாக பெனிஃபிட்டாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சேர்ச் பண்ணும்போது தான் எனக்கு பிஎஸ்என்எல்லை பற்றின ஒரு புரிதலே வந்தது ஓகே சார் ஓகே சார் நான் உ உங்களுக்கு எனக்கு எவ்வளோ சீக்கரம் பண்ணி கொடுக்கணுமோ அவ்வளோ சீக்கரம் பண்ணி கொடுத்துருங்க நான் உங்களுக்கு சீக்கிரமா அப்டேட் பண்ணுறேன் இதான் என் நம்பரு இதை வெச்சுக்கோங்க ஓகே உங்களுக்கு ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் எங்கிட்டே நீங்கள் பேசினதுக்கே உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும் ரொம்ப ஸ்வீட்டாக பேசுனிங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ வைக்கிறேன்